ஹலோ ஜோசஃப் எலெக்ட்ரிஷனா எங்கள் வீட்டில் வந்துகிட்டு நீங்கள் எலெக்ட்ரிஷன் ஒர்க் பார்த்து கொடுத்திங்க இல்லேங்க இப்போ வந்து ஷாட் சர்க்யூட் ஆகிடுச்சி அதனால் எந்த சுவிச்சை ஆன் பண்ணாலும் வீட்டில் இருக்க எல்லா லைட்டுமே ஆஃப் ஆகிடுது அதனால் நாங்கள் இன்னும் எதையுமே ஆன் பண்ணாமல் வச்சுருக்கோங்க அது என்னென்னு கொஞ்சம் வந்து பார்த்து தர முடியுங்களா சரிங்க இல்லை ஒரு ரூம்மில் வந்து சுவிச்சை ஆஃப் பண்ணால் எல்லா ரூம்லேயும் ஆஃப் ஆகிடுது ஆன் பண்ணால் ஆன் ஆக மாட்டிக்கிறது அதனால்

சரிங்க ஆ ஓகேங்க ஏசி ஃபிரிட்ஜி எதுவுமே ஒர்க் ஆக மாட்டிக்கிதுங்க கொஞ்சம் சீக்கரம் வந்து பார்த்து கொடுங்க ஆ சரிங்க